ஓகே அப்போவே பாரதியார் சொல்லியிருந்தாங்க தமிழ் மணிப் போல் இனிதாவது இனி இனிமையான ஒரு மொழி வந்து எங்கேயும் காணும் அப்படின்னு அதே மாதிரி அது காணாமலே போயிடுச்சு இப்போ இருக்கிற ஒரு உலகத்தில் பார்த்தீங்கனா நம்ம அவ்வளோ ஒரு சவால்களை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போது ஒரு வேலைக்கு போகிற அலுவலகத்துலேயுமே சரி அங்கே போனாலுமே நம்ம வந்து தாய் மொழிக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுக் கிடையாது ஏன்னால் அங்கேயுமே இங்கிலீஷ்ங்கிற ஒரு மொழிதான் வந்து முக்கியத்துவம் தராங்க அதே மாதிரி இப்போ ஒரு ஏடிஎம் போகிறோம் அங்கேயுமே இங்கிலீஷ் தான் இருக்குது அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணும்போதும் நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் மட்டும் தான் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு சில பேங்க்கில் மட்டும் தான் தமிழை வந்து கொடுத்து இருக்காங்க அதனால் நம்ம இப்போ நவீன உலகத்தில் பார்த்தீங்கனா தமிழ் மொழி வந்து நிறைய சவால்களை சந்திச்சுட்டு வருது அதில் முக்கியமாக அலுவலகங்களிலும் இந்த நவீன கருவிகள் கண்டுபிடிச்சதிலும் பார்த்தீங்கனாலும் அதனாலயே நம்மளோட தமிழ் மொழி வந்து அழிஞ்சுட்டு வருதுனு சொல்லலாம்